ஆமாங்கம்மா உங்களுக்கு என்ன டீட்டைல்ஸ் வேணும் அப்படிங்களா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா எப்போ வரணும் எந்த டைமிங்க்கு வருணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து சரிங்கம்மா அப்புறம் எங்கள் ட்ரைவர்கிட்ட உங்கள் ட்ராவல் அது எப்படி என்னன்னு பாருங்கள் அதேமாதிரி அமௌண்ட்டு வந்து ஆயர்ரூபா ஆகும்மா ரிட்டன் வரதுக்கு ஆயர்ரூபா ஆகும் டேங்க் வந்து நீங்க தான் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும்மா நாங்கள் வந்து எங்கள் ட்ரைவர் வந்து உங்களை பிக்அப் பண்ணி அழைச்சிட்டு போய்விட்டு கோயிலை சுற்றிப் பார்த்துட்டு திருப்பி அழைச்சிகிட்டு வந்து விடுறதுக்கும்மா உங்களுக்கு ஓகேவா ஆ சரிங்கம்மா வேனே அனுப்புறம்மா ஓகேம்மா எத்தனை அஞ்சு பேர் வரிங்களா நீங்கள் ஆ சரிங்கம்மா நீங்கள் எப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேந்து இறங்கி எங்களுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னடியே வந்துடுறோம் ஓகேம்மா